இப்போ வந்து காலம் போகற போக்கில் வந்துங்க மொழிகளில் வந்து எப்படினா கலாச்சாரம் இப்போ தமிழ் தான் பூராமே இருந்துச்சு முதலேல்லாம் நாங்கள் படிக்கும் போது எல்லாமே தமிழ் இங்லீஷு மட்டும்தான் இருக்கும் இங்லீஷு அப்போ மற்றதெல்லாம் மேக்ஸ்ஸு இந்தமாதிரி பூரா தமிழில் வரும் இப்போலாம் எல்லாமே ஒன்னாவதுல இருந்து பூராவுமே இங்லீஷில் தான் வருது தமிழ் வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கு இது வந்து வருங்காலத்தில் இப்படி இதாக இருக்கும் இருக்குமாட்டுருக்கு எல்லா குழந்தைங்களாம் வந்து தமிழே மறந்துருமாட்டுருக்கு அந்தமாதிரி சொல்லுறாங்கம்மா தமிழ் இது என்னம்மா எந்த கேட்குறாங்க ஆனால் இங்லீஷ்னா சரளமான சொல்றாங்க இந்தி இங்லீஷு இதெம்லாம் நல்லா பேசுகிறாங்க இது எப்படினா இப்போ இப்படி மா மா மாறிருச்சு எல்லாமே மாறிருச்சு எது பார்த்தாலும் இங்லீஷு தான் எங்கே போனாலும் இங்லீஷ் தான் எல்லா பேசுகிறாங்க அப்புறோம் எங்கள் இவன் கல்யாணமெலாம் முதல்ல கல்யாணன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா உறமொற எல்லா வந்துருவாங்க கெஸ்ட்டெல்லாம் வந்துருவாங்க ரொம்பவுமே எல்லா ஒன்னாக சமையல் ஆள் போட்டு எல்லாம் சமையல் செய்வாங்க எல்லா ஒன்னாக உக்காந்து சாப்பிடுவோம் இந்தமாதிரி எல்லாம் முதல்லலாம் போயிட்டுருக்கும் இப்போலாம் வந்துங்க ரிசப்ஷன்னு சொல்லிவிட்டு ஒன்று வைக்கிறாங்க ஒரே நேரம் எல்லா சொந்தமெல்லாம் வராங்க அப்பப்போ அங்கே இங்கே போயிடுறாங்க அப்படியே போயிடுறாங்க வீட்டுக்கு கூட வர்றதில்லைங்க இப்போல்லாம் அப்படி மாறிடுச்சிங்க எல்லாம்